ஹலோ சார் நான் இதுமாதிரி உங்கள் பாண்டியன் ஹோட்டலில் வந்து ஒரு பன் ரெண்டு பன் பொரோட்டா ஒரு முட்டை வீச்சு ஒரு ஆஃப் தந்தூரி சொல்லியிருந்தேன் பேமெண்ட் போட்டேன் பேமெண்ட் வந்துருச்சுங்களா சார் ஆ ஓகே சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்ப சொல்லுங்கள் கொஞ்சம் லேட்டாச்சு ஆட்ரு போட்டு ஒரு ஃபாட்டி ஃபை நிமிட்ஸ்கு மேல் ஆச்சு ஸோ சீக்கிரமாக வர சொல்லுங்க சார் ஆ அனுப்பிட்டீங்களா சார் ஓகே சார் தேங்க்யூ சார்